மாசம் மழை பேய்ஞ்சா ஆடி மாசம் வந்து துவர போடுவோம் கொத்தமல்லி ஆடி மாசம் துவர கடலை அதுமாதிரி போட்டு முத்து சோளம் போடுவோம் அதெல்லாம் போட்டு அறுவடை பண்ணும் போது ஐப்பசி இது தை மாசம் அறுவடை ஆகும் தை மாசம் கொத்தமல்லி இது பிடுங்குவோம் மக்கா சோளம் அறுப்போம் இது இது ஆடி மாசம் வெதை காய்கறி ஆடி வெதை செடிகள் கொடிகள் இந்த அவரை பீர்க்கங்காயி அந்த இது ஆடி மாசம் நல்லா கொடியாக போட்டு அது வளர விட்டு அது காய் அறுத்து எடுப்போம் ஆடி மாசம்னா எல்லாம் மழை மழை பேய்ஞ்சாலே ஆடி மாசம் மழை பேய்ஞ்சா நல்லா விவசாயம் செய்வாங்க நாற்று ஐப்பசி மாசம் நஞ்சை ஒட்டி நாற்று நடுவாங்க ஐப்பசி மாசம் மழை பேய்ஞ்சா முன்னெல்லாம் ஆறு மாசம் எல்லாம் வெயில் இது இது அடிப்போம் நெல் வெளைஞ்சா அறுத்து அது அடிப்போம் இப்போதெல்லாம் மூணு மாசத்துலேயே நெல் அறுத்து விட்றாங்க அதுவும் முன்னெல்லாம் மாடு விட்டு அறுத்தோம் இது செஞ்ச ஆளுங்க விட்டு அறுத்து எடுத்து களத்தில் போட்டு அது செய்வாங்க இப்போல்லாம் மிஷினை விட்டு அது அடித்து மிஷினை விட்டு எல்லாம் ஓட்டி இப்போ ஆளுகள கூட தேவை இல்லை மிஷின்லேயே எல்லாம் செஞ்சுக்கிறாங்க ஜனங்கள் வர வர இந்தமாதிரி எல்லாம் இருக்குது ஆடி மாசம் நாங்கள் முக்கியமாக நல்லா மழை பேய்ஞ்சா நல்லா விவசாயமா போடுவோம் முக்கியமாக இது அவரை செடி கொடிகள் வீட்டில் கூட காய்கறிக்கு குழி தோண்டி தண்ணி ஊற்றி ஆடி மாசம் நல்லா மழை பேய்ஞ்சா அவரைக்கா பீர்க்கங்கா புடலங்கா இந்த மாதிரி காய்கள்லாம் நாங்கள் வீட்லேயே கூட உற்பத்தி செஞ்சுக்குவோம் பூச்செடி கூட ஆடி மாசம் நல்லா மழை பேய்ஞ்சா மல்லிகைப்பூ கனகாமரம் செவ்வந்தி பூ இந்தமாதிரி பூவுங்கெல்லாம் உற்பத்தி பண்ணுவோம் ஆடி மாசம் நல்லா மழை பேய்ஞ்சா மழை பெய்யலன்னா ஒன்றும் பண்ண முடியாது மழை பேய்ஞ்சா தான் எதுவும் நாங்கள் செய்ய முடியும் மழை பேய்ஞ்சா தான் இதுமாதிரி ஆடி மாசம் மழை நல்லா மழை பெய்யணும் ஆடி மாசம் மழை ஐப்பசி மாசம் மழை பேய்ஞ்சா கடலை போடுவோம் ஐப்பசியில் கடலை போட்டால் கார்த்திகை மார்கழி மாசம் மூணு மாசம் வெள்ளாமை அது அதுவும் தை மாசம் பிடிங்கி எடுத்து விடுவோம்